ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்கள் என்னைக்கி லீவ் வேணும் எக்ஸாம் வேறு போயிட்டிருக்கு மூணு நாள் லீவு கேட்குறீங்க என்ன ஃபங்ஷன் கொஞ்சம் ஃபங்ஷன் தானே ஃபேம்லி ஃபங்ஷன் தானே இல்லை மேம் இவங்களுக்கு எக்ஸாமுஸுலாம் கொஞ்சம் போயிட்டிருக்கு பையன் வேறு கொஞ்சம் வீக்காயிருக்கான் ஒரு ரெண்டு நாள் போதாதா ரீ எக்ஸாம் வைப்பாங்க அது இன்னும் நான் பிரின்ஸ்பல் கிட்டதான் கேட்கணும் ரீ எக்ஸாம் வைக்கிலாந்தான் நீங்கள் மூணு நாள் போகிறதுனால அவனுக்கு கரெட்டாக மூணு எக்ஸாம் கட்டாகிடும் அப்படிங்களா சரி ஓகேங்க நாளைக்கு காலையில் வந்து பிரின்ஸ்பல் சார் கிட்ட வந்து லட்ரு எழுதி கொடுத்து பாருங்கள் அவர் சொன்னாருன்னா நீங்கள் லீவு எடுத்துக்கள்ளான் எனக்கு தெரிஞ்சு அவர் ரெண்டு நாளைக்கு மேல் தரமாட்டார் எக்ஸாம் டைமினால கொஞ்சம் கஷ்டந்தான் ஆ சரி ஓகேங்க கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்கள் ஆமாங்க கேட்டால் இது புரியமாட்டேங்கிதுன்னு சொல்கிறான் ஹேண்ட்ரயிட்டிங்கும் கொஞ்சம் சேஞ்சாகிடுச்சு ஆ ஆ இல்லை எல்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டான் கொஞ்சம் இங்கிலிஷ் மட்டும் படிக்க கொஞ்சம் திக்குகிறான் அது நீங்கள் வீட்டில் உக்காந்து சொல்லிகொடுங்க அவன் பிராக்ட்டீஸ் பண்ணானா நீங்கள் கூட கூட உக்காந்து இங்கிலிஷில் அந்தமாதிரி பேசுகிறதாகட்டும் புக்கு எல்லாம் நீங்கள் வந்து அவனுக்கு படித்து படித்து காமிச்சிங்கன்னால் அவன் அப்படியே பழகிடுவான் இப்போ மார்க்கெலான் கொஞ்சம் நல்லா தான் ஸ்கோர் பண்ணிகிட்டு வரான் கிளாஸ் டெஸ்ட்டில் எக்ஸாம்லதான் எப்படின்னு தெரியிலை அதுவும் சொல்லிக்கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்களும் நீங்களும் வீட்டில் உக்காந்து நல்லா சொல்லி கொடுங்க காலையில் எழுந்திரிச்சோடன்னே நல்லா படிக்க வைங்க இங்கிலிஷ் மட்டும்

ஃபோன் கொடுக்காதிங்க ஃபோன் பசங்க கிட்ட கொடுக்கவே கொடுக்காதிங்க அது பார்க்கறனால தான் எதுவுமே பண்ணுறது இல்லை இங்கிலிஷ் மட்டும் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் நல்லாத்தான் படிக்கிறான் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதிங்க அவன் நல்லாத்தான் படிக்கிறான் கொஞ்சம் அந்த பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான் அவனுக்கு ஏதோ நம்ம தப்பாக சொல்லிடுவோமோ அந்தமாரி நினச்சி அவன் கொஞ்சம் பயப்படுறான் அதுமட்டும் நீங்கள் எல்லோருமே கொஞ்சம் வீட்டில் இங்கிலிஷ் பேசி பழகி புக்ஸ் எல்லாம் தினமும் படிக்க வைங்க நியூஸ் பேப்பர்ஸுலாம் படிக்க சொல்லுங்க ஆ ஆ சரிங் மேம் ஆ லட்ரு எழுதி கொடுத்து ஆ கேட்டு சொல்கிறேங்க நீங்கள் லட்ரு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அங்கே பிரின்ஸ்பல் சார் வந்து ஓகே ஆயிருச்சுனால் அவர் ஓகே பர்மிஷன் கிராண்ட் பண்ணிடுவாரு ஆ சரி ஆ பரவாயில்லிங்